ஹலோ வணக்கம்மா சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுறீங்க ஆ ஆமாம்மா சொல்லுங்க அம்மா ஆ ஓகே அம்மா மேக்கப் போடணுமாம்மா ப்ரைடல் மேக்கப் பண்ணிக்கிறீங்களா ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்களாம்மா ஓகே அம்மா ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இப்போ நம்மகிட்ட வந்து சொல்லுங்கம்மா நம்மகிட்ட வந்து மூலிகையான தயாரிச்சான க்ரீமில் வந்து நம்ம வந்து செயற்கை முறையான க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இயற்கை முறையான க்ரீம் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு எந்த இப்போ ஒரு ப்ராப்ளமும் ஸ்கின்னுக்கு வராது ம் நீங்கள் வந்து சேஃப்பாக வந்து பண்ணிக்கலாம்மா மேக்கப் மட்டும் ஆ ஓகே அம்மா ஓகே அம்மா ஓகே அம்மா மெஹந்தி போட்டுக்கலாம் அதுக்கு தனி காஸ்ட் அம்மா தனி ஃபீஸ் வரும் இதுக்கு தனி ஃபீஸ் வரும் டைமிங் நீங்கள் சொல்லிட்டிங்கனா அந்த டைம்க்கு நான் முன்னாடியே வந்துருவேன் நீங்களும் ரெடியாயிரணும் கடை வந்து சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் நம்ப கடை வந்து நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணுவோம்மா டூ தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் மதியம் ஈட்டிங் டைம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு திறந்தாங்கன்னா நைட் எட்டு மணி வரைக்கும் இருப்போம்மா நீங்கள் அந்த டைமில் எனக்கு வந்து கடை வாசலில் டோரில் வந்து நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே வந்துருவோம் வீட்டுக்கு வந்து மெஹந்தி போட்டுவிட்டுக்கலாம் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்க நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அந்த டியே டிசைனிங்கே நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோம் ம் ஓகே அம்மா லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுங்கள்ம்மா

ஓகே அம்மா சாரி எல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் சாரி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து சாரி வந்து பண்ணி வைப்போம்மா ஆமாம்மா ஓகே அம்மா உங்கள் மாதிரி ஓகே அம்மா ஸா நம்மகிட்ட வந்து ஃபீஸ்ஸெல்லாம் வந்து கம்மியாகதாம்மா இருக்கும் ஸ்கின்னுக்கு போடுறதும் வந்து எந்த ஒரு அலர்ஜி எல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக தான் இருக்கும் பிரைட்னெஸ் கிடைக்கும் த்ரெட்டிங் பண்ணிவிட்டுருவோம் ஃப்ரீ இங்கே நீங்கள் ப்ரைடல் மேக்கப் பண்ணீங்கன்னா த்ரெட்டிங் வந்து ஃப்ரீம்மா மெஹந்தி போட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லார் ரெண்டு பேருக்கு நாங்கள் மெஹந்தி ஃப்ரீயாக போட்டுவிடுவோம் நீங்கள் வந்து நாளை இதுமாதிரி நீங்கள் எங்கே ஒரு ஃபங்க்ஷனா வந்து நீங்கள் எங்கள்கிட்டையே ஆர்டர் கொடுங்க நாங்கள் அதை வந்து நாங்கள் பண்ணித் தரோம்மா தேங்க் யூம்மா